இப்போது மீன் கொழம்பு வைக்கிறேன்னால் ஃபஸ்ட்டு மீனை வந்து வாங்கிட்டு வந்துட்டு அலசிட்டு அதுக்கு வந்து உப்பு போட்டு குலுக்கி வச்சிட்டு அதை தனியாக வச்சிட்டு அதுக்கு தேவையான அந்த புளி கரைசலை ஃபஸ்ட்டு புளியை ஊற வெச்சிடுணும் புளியை ஊற வெச்சிடுணும் இப்போ சிக்கன் பிரியாணி செய்கிறோம் மீன் கொ மீன் கொழம்புனா ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு மீன் கொழம்புக்கு உள்ளதை வந்து அந்த எல்லாத்தையும் வச்சிட்டு தக்காளியை அதில் பிழிஞ்சி விட்டுட்டு அதை வடிகட்டி வெச்சிடுணும் இப்போ அந்த மீன் புளிக்க வச்ச மீனை வந்து கொழம்புக்கு தனியாக வறுக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சிட்டு அந்த வறுக்கிறதுக்கு தேவையான இதில் வந்து என்னான்னால் மசாலா போடணுமோ அந்த மசாலாலாம் போட்டு ஊற வச்சி ஒரு ஹாஃப் அண் ஹவர் அதை மேரினேட் பண்ண விட்டுரணும் மேரினேட் ஆனாதுக்கப்புறம் அதை வந்து தோசை கல்லில் போட்டு ஃபஸ்ட்டு தோசை கல்லில வாஷ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அடுப்பு ஆனில் இருக்கான்னு பார்த்துட்டு அதை ஆன் பண்ணிட்டு தோசை கல் போட்டு எண்ணெய் ஊற்றி அதை ஃப்ரை பண்ணி ஒரு பாத்திரத்தில் அதில் பேப்பர் வச்சி அந்த ஃபிஷ் ஃப்ரையை அதில் போட்டுடணும் அதில் போட்டதுக்கப்புறம் திரும்ப மீன் கொழம்பு அதுக்கப்புறம் அவ்வளோ தான் அது ஃபிஷ் ஆயிடு ஃப்ரைடு பண்ணியாச்சின்னால் அதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சி மூடிடணும் அதுக்கப்புறம் இப்போ மீன் கொழம்பு வைக்கிறதுக்கு அதுக்கு தேவையான பாத்திரத்தை போய் வாஷ் பண்ணிட்டு வந்து அதை வைக்கிணும் வச்சிட்டு மீன் கொழம்புக்கு தேவையான ஃபஸ்ட்டு எண்ணெய் கடுகு இதெல்லாம் போட்டு தாளித்துட்டு மீன் கொழம்பு உள்ள போட்டு மீன் பாயில் ஆனதுக்கப்புறம் திரும்பி இன்னோரு டைம் தாளித்துட்டு மீன் கொழம்பு வச்சிடுணும் இப்போ காஃபி போட்டோனா போய் பால் பாத்திரம் பால் வாங்கிட்டு வர சொல்லிட்டு பால் வந்து பால் வாங்கினதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை வந்து கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு ஃபஸ்ட்டு சுடு தண்ணி கொஞ்சம் சுட வச்சி அதை கழுவி ஊற்றணும் ஏன்னால் பாத்திரம் ஏதா கொஞ்சம் ஏதாச்சு இருந்தால் பால் முறிஞ்சி போயிடும் பால் வேஸ்டாக போயிடும் பால் அதுக்கப்புறம் ஊற்றிட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு பாலை வந்து பாயில் பண்ண விட்டுட்டு காஃபி காஃபி தூளும் ஜீனியும் போட்டு அதுக்கப்புறம் அது பாயில் ஆனதுக்கப்புறம் அதை ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் குடிக்கணும் அப்புறம் ஃபிஷ் இது முடிஞ்சு ஃபிஷ் ஃப்ரையை முடிஞ்சதுக்கப்புறம் சிக்கன் சிக்கனை வந்து அலசுனதுக்கப்புறம் சிக்கனுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் அதெல்லாம் அரிஞ்சு வப்பேன் அரிஞ்சு வச்சிட்டு அதுக்கு தேவையான மசாலாலாம் அந்தந்த இடத்துல அதை அதை எடுத்து வச்சிட்டு சிக்கனை வந்து சிக்கன் சிஸ்ட்டி ஃபை போடணுன்னால் சிக்கன் சிஸ்ட்டி ஃபைவுக்கு தேவையான மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போய் அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கு தேவையானதுலாம் போட்டு தயிர் இதெல்லாம் தயிர் கொத்தமல்லி இதெல்லாம் வந்து போட்டு அதில் வந்து கொஞ்ச நேரம் மேரினேட் ஆக உடணும் மேரினேட் ஆனதுக்கப்பறம் அதை வந்து திரும்ப ஒரு பாத்திரம் வச்சி அதில் எண்ணெய் ஊற்றி அதை பொறித்து எடுக்கணும் இப்போ சிக்கன் கொழம்புக்கு வந்து சிக்கன் கொழம்புக்கு தேவையான எல்லா மசாலா சிக்கன் தூள் எல்லாத்தையும் மஞ்சத்தூள் இதலாம் எடுத்து வச்சிக்கிட்டு அதை பாயில் பண்ண திரும்ப சிக்கனை கொழம்பு வைக்கிறதுக்கு சிக்கன் கொழம்புக்கு என்னென்ன போடுவோமோ அதெல்லாம் போட்டு சிக்கன் கொழம்பு வந்து வைக்கணும் கொழம்பு வெச்சதுக்கப்பறம் ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படிங்கிறப்போ நம்ம கேசரி செய்கிறோன்னா அதுக்கு தேவையான ஏலக்காயும் அந்த ஜீனியும் போய் அம்மியில் அரைச்சிட்டு வந்து அதை ஒரு இடத்துல எடுத்து வச்சிக்கணும் அப்புறம் முந்திரி திராட்சை இதலாம் எடுத்து எண்ணெய் இது நெய்யில் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் நெய்யில் பாயில் பண்ணதுக்கப்புறம் வச்சிக்கணும் அப்புறம் நெய் வச்சிக்கணும் அதுக்கப்புறம் ரவாவை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ரோஸ்டடாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சிக்கணும் அதுக்கு தேவையான தண்ணி அதுக்கு தேவை ரவாவுக்கு தேவையான ஷுகரு ஷுகரை எடுத்து வெச்சதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு இடத்துலையும் வச்சிருக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பாத்திரம் வச்சிட்டு ஃபஸ்ட்டு ரவை போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் நாழி இது பண்ணிட்டு அதை ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானதை எல்லாத்தையும் இப்போ கேசரி பௌடர் எடுத்து வச்சிக்கணும் கேசரி பௌடர் போடணும் கேசரி பௌடர் போட்டதுக்கப்புறம் அதுக்கு தேவையானதெல்லாம் போட்டு கேசரி வந்து கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் கேசரியை வந்து எடுத்து வச்சிக்கணும் திரும்ப ஏதாவது செய்கிறோம் அப்படிங்கிறப்போ குலோப் ஜாமுன்னு செய்கிறோம் இன்னோரு ஷு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா ஷுகருக்கு அதுக்குத் தேவையான அந்த குலோப் ஜாம் பாக்கெட்டை வந்து பண்ணி அதை ஃபஸ்ட்டு வந்து ரௌண்ட் ரௌண்டாக பண்ணி வச்சிட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஷுகர் வந்து ஷுகர் சிரப் செய்வோமில்ல அந்த ஷுகர் சிரப் வந்து ஃபஸ்ட்டு செய்யணும் ஷுகர் போட்டு அதில் கொஞ்சம் ஏலக்காய் நுணுக்கி போட்டு அது சற்று நாழி பாயில் பண்ணவிட்டு அந்த ஷுகர் சிரப்பில் இத வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் பாயில் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து போடணும் அதை எடுத்து போட்டால் தான் அது கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் குலோப் ஜாம் ரெடியாகிடும் குலோப் ஜாம் செஞ்சு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு அந்தந்த பாத்திரத்தில் அதை அதை எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தெலாம் வந்து வாஷ் பண்ணி அந்தந்த இடத்துக்கு அந்தந்த அந்தந்த பாத்திரத்தை ஃபஸ்ட்டு நம்ம வெச்சிடுணும்